வெற்றி கார் ஏஜென்ஸிங்களா நான் உங்கள் ஏஜென்ஸியில கார் புக் பண்ணியிருந்தேன் இயர்லி மார்னிங் டூர் போகறக்கு பட் இன்னும் கார் வரல சிக்ஸ் ஓ க்ளாக் வர வேண்டியது இன்னும் வரல உங்கள் ட்ரைவருக்கு கால் பண்ணி பார்த்தாலுமே அவர் இன்னும் கால் எடுக்கமாட்டேங்கிறார் மணி இப்போ நைன் ஓ க்ளாக் ஆச்சு நாங்கள் சிக்ஸ் ஓ க்ளாக் ப்ளான் பண்ணியிருந்தோம் அவர் நாலு டைம் கூப்பிட்டு பார்த்துட்டோம் இன்னும் ஃபோன் எடுக்கமாட்டேங்கிறார் நீங்கள் என்னன்னு கொஞ்சம் செக் பண்ண முடியுமா ஒன்று செக் பண்ணிப்பாருங்க இல்லை வேறு ட்ரைவர் அனுப்பிவிடுங்க எல்லாருமே பெரியவங்கள்லேந்து குழந்தைங்க வரைக்கும் இன்னும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க உங்களோட ரெஸ்பான்ஸ்பிலிட்டிஸ் தானே எல்லாமே நான் உங்கள் ஏஜென்ஸி நல்லா இருக்குன்னு சொல்லித்தானே உங்களுக்கு கால் பண்ணுறேன் உங்கள் உங்கள்கிட்ருந்து புக் பண்ணுறோம் கார்ஸு ரெகுலராக உங்கள் பக்கம் தானே கார் எடுத்துட்டுருக்கோம் அது புரியிது சார் நீங்கள் சொல்லுறது ஓகே ட்ரைவர் ஃபோன் எடுக்குலிங்க வேண்டி நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது தான் பட் இருந்தாலும் எங்கள் எங்கள் சுச்சிவேஷன் நெனச்சிப் பாருங்கள் நாங்கள் சிக்ஸ் ஓ க்ளாக் கிளம்ப வேண்டியது ஆல்ரெடி ப்ளான் எல்லாம் ஸ்பாயில் ஆகுது டைம் அதிமாயிட்டே இருக்கு எங்களுக்கும் அங்கேல்லாம் ஒர்க்கு இருக்குல்ல அதனால் தான் நாங்கள் புக் பண்ணிருக்கோம் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் அவருக்கு ட்ரை பண்ணிப் பாருங்கள் கால் பண்ணி என்னன்னு செக் பண்ணிப்பாருங்க இல்லேனா வேறு காரில் வேறு ட்ரைவராது அரேஞ்ச் பண்ணிக் குடுங்க சரி ஓகே சார் சரி பார்த்துட்டு கூப்பிடுங்க